ஹலோ சுபாஷ் ஆ சார் நாங்கள் லால்குடி லால்குடிலேருந்து பேசுகிறோம் சார் ஆ சார் நான் என் பையன் வந்து பத்தாவது பாஸ் பண்ணியிருக்கான் உங்கள் ஸ்கூல் வந்து நான் ஃபேமஸான ஸ்கூலுன்னு கேள்விப்பட்டுருக்கேன் உங்கள் திருச்சிலேயே ஆ ஆமாம் சார் ம் அதுதான் சார் பையன் டென்த்து டென்த்து ஐந்நூ ஐந்நூற்றி எண்பது எடுத்துருக்கான் சார் ஐந்நூற்றி எண்பது எடுத்துருக்கான் மார்க்கு அதுதான் சார் என்ன எப்படி என்ன எப்டி அட்மிஷன் போடுறது என்னென்னு மேக்ஸ் வந்து நயன்ட்டி ஃபைவ் எடுத்துருக்கான் சார் ஓகே சார் அது நல்லா எழுதுவான் எண்ட்ரன்ஸ்லாம் நல்லா எழுதுவான் சார் வேணாம் ஆ சார் எனக்

ஆ வருவார் சார் சார் என்னென்ன குரூப் அவைளபுலில் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸு தான் நான் எதிர் பார்த்துட்ருக்கேன் ஏன்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸு தான் நான் சாஃப்ட்டுவேர் லைனில் இருந்தேன் ஆ ஆ இல்லை சார் அதெல்லாம் மார்க்லாம் எடுத்துருவான் நல்லா படிக்கின்ற பையன் சின்ன வயசுலேருந்து நல்லா படிப்பான் சார் நல்லா மார்க்கு ஆ ஓ ஓகே சார் ஓகே சார் இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிலாம் இருக்குல்ல சாப்பாடு ஃபுட்டு இந்த பஸ் ஃபெசிலிட்டி இருக்கா ஏன்னால் நான் பஸ்ஸில் அனுப்புலாமா பார்த்தேன்

ஆ ஓக் ஓ ஓகே சார் இப்போது லவல்த்துக்குலாம் ஃபீஸ் எப்படி ஓகே சார் லவெல்த்துக்கு எப்டி இந்த ஃபீஸ்லாம் எப்டி சார் இப்ப டேர்ம் டேர்மா வாங்குறீங்களா இல்ல இயர்லியா வா கட்ணுமா ஓகே சார்

ஓகே சார் அதான் சார் எங்கள் எங்கள் அண்ணே சொல்லியிருக்காரு எங்கள் அண்ணே சொல்லியிருக்காரு உங்கள் ஸ்கூலை பற்றி நல்லா நானும் ஆராஞ்சிட்டு சரிங்க சார் ஓகே சார் நான் மண்டே வரேன் சார் ஓகே சார் ஆ அதுதான் சார் கேள்விப்பட்டேன் சரிங்க சார் ஓகே

ஓகே சார் ஆ ஆ தேங்க் யூ ஆ ஓகே சார் தேங்க் யூ

ஆ ஓகே நன்றி